எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குழந்தைங்க வந்து டென்த்லேருந்து டுவெல்த் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அக்கா அவங்க பேர் வந்து இந்துமதி அவங்க வந்து ட்யூஷன் எடுக்கிறாங்க அவங்க சொன்னது என்னென்னா சைன்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து புரியவைக்க கொஞ்சம் கஷ்டப்படுகிறதா அவங்க சொன்னாங்க மேக்ஸ் வந்து ஆட்ஸு ஸ்டூடண்ட்ஸு பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இன்டர்னல் கால்குலஷன்னு ரெண்டு சாப்டர் இருக்காமாம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க மத்தபடி இந்தியாவில் வந்து இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் புரிஞ்சு படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும்